அக்கா இது வாசுகி காய்கறி கடையாக்கா அக்கா எங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் வச்சிருக்கோக்கா காய்கறிலாம் வேணும்னு அதனால் வந்து கேட்கலான்னு தான் ஃபோன் அடிச்சேன்க்கா கொஞ்சம் ஃப்ரெஷாக சரிக்கா வெங்காயம்லாம் எவ்வளோக்கா ரேட்டு சரிக்கா தக்காளி ம் சரிங்க்கா பூண்டு இஞ்சி பச்சமொளகாய் சரிக்கா பூண்டு அக்கா அததிலியும் தக்காளி ரெண்டு கிலோ வெங்காயம் ரெண்டு கிலோ இஞ்சி பூண்டு ரெண் ரெண்டு கிலோக்கா என்னாக்கா இஞ்சி ஒரு கிலோ நூறுவாங்குறீங்க ரேட்டு இன்ன ரேட்டுக்கு சொல்கிறீங்கக்கா அக்கா உங்க கடையில் தான் கம்மியாருக்கும்ன்னு சொன்னாங்க நீங்கள் என்னாக்கா இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க கொஞ்சம் பார்த்து ரேட்டு சொல்லுங்கக்கா ஆ சரிங்கக்கா ஆ சரிங்க்கா கோஸு ஒரு ரெண்டு கிலோ போதும்க்கா அப்புறம் ஆ சரிங்க்கா வேற கேரட்டு பீன்ஸு முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் அதிதுலையும் ரெண் ரெண்டு கிலோ போட்டுவுடுங்க்கா என்னைக்கு நாங்கள் சரிக்கா நாங்கள் வ என்றைக்கி வரோன்னு சொல்லிட்டு ஃபோன் ஆ சரிங்கக்கா ஆ சரிங்கக்கா